ஆ சொல்லுமா நீ உன் பேர் என்ன என்ன டிப்பார்ட்மெண்ட் ஆ சொல்லுமா என்னாச்சும் டவுட் இருக்கா என்ன விஷயம் என்னாமா சொல்கிறீங்க நாளைக்கு எக்ஸாம் இருக்குது ஐடி இல்லாமல் எப்படிமா எக்ஸாம் எழுதுவீங்க சரிமா ஒன்றும் கவலைப்படாதீங்க நாளைக்கு ஒரு நாளைக்கு உங்கள் ஹச்ஓடியை கேட்டு உனக்கு பர்மிஷன் தரேன் நீ நாளைக்கு எக்ஸாமுக்கு பிரிப்பர் பண்ணிவிட்டு வாம்மா நாளைக்கு வரக்குள்ளே உ உன்னுடைய ஃபோட்டோஸ் அண்ட் ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு வாம்மா உனக்கு வந்து நான் ஒரு ஒன் வீக்கில் வந்து உனக்கு ரெடி பண்ணி தரேன் ஓகேம்மா தேங்க் யூ